கோயமுத்தூர் மாவட்டத்தில் வந்து மன்னீஸ்வரன் கோவில் இருக்குது அங்கே வந்து ஈஸ்வரன் கோவிலு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி அந்த கோவிலு வந்து நிறைய ஈஸ்வரன் சிலை இருக்கும் அது ந நல்லா இருக்கும் அது விசேஷமாக பண்ணுவாங்க வருஷத்துல ஒரு நாள் முனீஸ்வரன் கோவில்னாலே கொ ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோவை மாவட்டத்தில் அன்னூரில் இருக்குது அதில் போய்ட்டு வந்தாலே நல்லா குடும்பத்துக்கு நல்லா இதாக ஆரோக்கியமாக இருக்கும் அது பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது அதுவும் வந்து அது வந்து மூக்கனூரில் இருக்குது அந்த கோவில் வந்து ஒரு சாமி வந்து அனாமத்தாக கிடந்துச்சாமா அதை எடுத்துட்டு வந்து ஒரு பெரியவர் வந்து அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வெச்சு அதை அதை கங்கையில் போட்டு சிறுமுகையில் வந்து கங்கையில் போட்டு வெச்சுருந்து கொண்டு வந்து ஒரு கோ கோவில் கட்டி மணி மண்டபம் மாதிரி கட்டி வெச்சு விசேஷமாக கும்பிட்றாங்க அந்த குலத்துக்காரங்கள்லாம் சேர்ந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து விசேஷமாக கொண்டாடுவாங்க நல்லா இருக்கும் அந்த கோவிலு அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் வந்து பன வனபத்ரன்னு ஒரு கோயில் இருக்குது அதுலேயும் வந்து கோழி அடித்து கிடாய் வெட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கோழிலாம் விடுவாங்க அதுக்கு போய்ட்டு வந்தாலே இருக்கிற சாபத்தை எல்லாம் கொஞ்சம் குறையும் வாரம் வாரம் செவ்வாக்கெழம போய்ட்டு வருவாங்க மக்கள் எல்லாமே அங்கே போய்ட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டம் நீங்கும் பணக் கஷ்டம் நீங்கும் குடும்பத்தில் வந்து எதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சண்டை இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் கொஞ்சம் நீங்கும் விலகி போகும் அந்த மாதிரி சொல்வாங்க அதனால் நிறைய பேர் போய்ட்டு வருவாங்க அப்றம் எமதர்மராஜா கோவில் இருக்குது அதுலேயும் வந்து அதே மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை அதில் வந்து ரொம்ப தோ ஒரு பெரியவர் வந்து ரொம்ப முடியாமல் படுத்திருந்தாராமாம் அந்த கோவில்ல வந்து செலை வெச்சதுக்கப்பறோம் நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டலில் கூட முடியலேன்னு சொன்னவங்க அந்த கோவில்ல வந்து சாமி கும்பிட்டத்துக்கப்பறம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவரே வந்து அந்த கோவில்ல தர்மகர்த்தாவாக இருந்து வழி நடத்தி வர்றார் இன்னுமும் அவர் உயிரோடு தான் இருக்காராமாம் நல்லா இருக்காங்க மக்கள் வந்து அதிகமாக கூட்டம் அங்கே போய்விட்டு வர்றாங்க எந்த பிரச்சனைன்னாலும் எமதர்மராஜா கோவிலுக்கு போய்விட்டு வந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் கூட ஒரு டைம் போய்விட்டு வந்தோம் நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே கோபி வந்து கோபி பக்கத்தில் வந்து பாரையூர்னு ஒரு கோவில் இருக்குது அதுவும் வந்து சக்தி வாய்ந்த கோவில் சாமி இது அங்கேயும் வந்து கொண்டம் குண்டம் மிதிக்கறதுலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே குண்டம் மிதிச்சி வர்றாங்க அந்த கோவிலும் ரொம்ப அதிகமாக சக்தி வாய்ந்த கோவில் கோவிலு தான் அப்றம் மூக்கனூரில் வந்து கருப்பராயன் கோவில் இருக்குது அதில் வந்து ரொம்ப வருஷமாக இல்லாமல் அஞ்சு தலைமுறையா இல்லாமல் பேரன்மார்கள்லாம் சேர்ந்து எடுத்து ஒரு செலை செஞ்சு வெச்சு அந்த செலை செஞ்சு எடுத்து வெச்சு அதையும் வழிப்பட்டுட்டு வர்றாங்க அதில் வந்து மாதம் மாதம் அன்னதானம் போடுறாங்க மாத பூ அமாவாசை பூசை பண்ணுறாங்க அந்த கோவிலுக்கும் போய்ட்டு வர்றாங்க வனகம் வன பத்ரகாளிம்மன் கோவிலுக்கு போகிற மாதிரியே வந்து இந்த கோயில்லேயும் தொட்டில் கட்டி போடுறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போய்ட்டு வந்தால் மனீஸ்வரன் கோவிலும் நிறையா பேர் போய்ட்டு வருவாங்க அதுலேயும் வந்து ஈஸ்வரன் கோவில்னாலே கொஞ்சம் பொதுவாக வந்து பூசை பண்ணி குடும்பத்தோடு போய் பூசை பண்ணிவிட்டு வந்தால் நல்லது அது வந்து வாரத்தில் வந்து சனிக்கெழம ஒரு நாள் போய்விட்டு வருவாங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு சனிக்கெழம போய்விட்டு வந்தாலே குடும்பத்துக்கு நல்லது ஈஸ்வரனுக்கு ஒரு நாள் போய்விட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லி குடும்பத்தோடு போவாங்க எல்லோரும் பெருமாள் கோவிலுக்கும் நல்லா போய்விட்டு வருவாங்க அதில் என்ன விசேஷம்ன்னா பெருமாள் கோவில்ல நல்ல விசேஷமாக கொண்டாடுவாங்க வருஷத்துல ஒரு நாள் அதை போய் நம்ம பாத்தோம்னாலே நல்லா மனதுக்கு நல்லா இதாக இருக்கும் போய்ட்டு வரலாம் பத்ரகாளிம்மன் கோவில் போய்ட்டு வந்தால் கொழந்தைங்களுக்கு நல்லது வீட்டில் வந்து கனி கொடுத்து விடுவாங்க அதை வீட்டில் வெச்சு பூஜை பண்ணி நம்ம வந்து ரொம்ப அது வந்து ஏ கனி வந்து வீட்டில் வெக்கறதுக்கொன்னு கொடுப்பாங்க இல்லை சாமி ரூமில் வெச்சி பூஜை பண்ணிவிட்டு வந்தோம்னா நல்லது அது குடும்பத்துக்கு